இப்போ ஆக்சுவலாக என்னன்னு சோ என்ன வந்துட்டு சினரியோ அப்படின்னா நம்மளோட சான்றிதழ் அதாவது பிஎன்கேஒய் அப்படின்னு ஒரு சான்றிதழை வந்துட்டு நம்மளோட விண்ணப்பத்தில் சேர்க்கணும் அதாவது காமனாக நம்ம பர்சனலாம் வேலைக்கு நம்ம வேலை வாய்ப்புகள் வந்துட்டு பெருக்குறதுக்காவும் நம்ம இந்த மாரி வேலையை பண்ணலாம் அதாவது அந்த விண்ணப்பத்தில் வந்துட்டு பிஎன்கேஒய் சான்றிதழ் வந்துவிட்டு இணச்சோன்னா நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாரி கிடைக்கும் ஸோ அதற்காக நம்ம வந்துட்டு விண்ணப்ப விண்ணப்பிக்க வந்துட்டு விரும்புவோம் பிஎன்கேவிஒய் சான்றிதழ்ல வந்துட்டு விண்ணப்பத்தை மேம்படுத்துறக்காக உங்கள் நோக்கத்தை பயன்ப நம்ம வந்துட்டு எதனால வந்துட்டு அந்த விண்ணப்பத்தை வந்துட்டு சான்றிதழ்ல இல்லை காமனாகவே இணைக்கிறோம் அது தான் அதோட நம்ம நோக்கம் என்னன்னா அதாவது பிஸ்னஸ் லெவலை கூட்டுறதுக்கு ஐ மீன் நம்ம எதாச்சும் வேலை வாய்ப்பு சம்மந்தமாக அது போகணுன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் மேலும் அதாவது நம்மளோட விண்ணப்பிக்கிறதுக்கான வ அவசியத்தை வந்துட்டு நம்ம சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக இதுக்கு தான் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு எதனால பிஎன்கேவிஒய் சான்றிதழை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் விண்ணப்பிக்கிறோம் எதாவது கவ ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அந்த விண்ணப்பத்தை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு தொடர்றது அதாவது அந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம எப்படி வந்துவிட்டு இது பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அந்த உதவியை வந்துட்டு கேட்குறப்ப ஹெல்ப் லைன் மூலியமாக நம்ம கேட்டு தான் ஆகணும் அதை வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கான்டக்ட் பண்ணி இதை பற்றி கேட்டுக்கலாம் பட் பிஎன்கேவிஒய் சான்றிதழை வந்துட்டு விண்ணப்பத்தில் சேர்த்தோம்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ அதை பண்ணணும்